நாங்கள் வந்து வில்லேஜில் இருக்கறதுனால டேன்ஸ் க்ளாஸ் அதாவது கலை அந்தமாதிரிலாம் எதுவும் இல்லைங்க கல்லூரிக்கும் சரி ஸ்கூலுக்கும் சரி நாங்கள் வந்து வெளியில் தான் ட்ராவல் பண்ணிப்போகணும் கிட்டத்தட்ட பார்த்திங்கனா அரமணி நேரம் ஆகும் நாங்கள் ட்ராவல் பண்ணி போய் பசங்கள் ஸ்கூலுக்கு போய் படிக்கிறத்துக்கு பஸ் ஏறி போய் தான் படிப்பாங்க அந்தளவுக்கு வில்லேஜி தான் எங்கள் ஊருன்னு தருமபுரி அந்த பக்கம் கிருஷ்ணகிரி அந்த பக்கம் போனீங்கன்னா வேணா எல்லாம் இருக்கும் ஆனால் எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி வில்லேஜில் எந்த ஒரு கலை பள்ளிகள் எதுவும் கிடையாது கல்லூரின்னு எடுத்துக்கிட்டிங்கனா இருக்குது கல்லூரிகளில் டிப்ளமோ இருக்கு கலை அறிவியல் கல்லூரிகள் எல்லாம் இருக்குது